தமிழ்நாட்டில் வந்து தமிழில் இல்லாமல் எங்கேயுமே இல்லை இப்போ பேயர் பலகையினா கூட அதில் வந்து தமிழ் தான் இருக்கணும் அப்படின் சொல்லிட்டு சட்டமிருக்கு தமிழ்நாட்டில் அப்புறம் வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு தமிழ் யூனிவர்சிட்டியே இருக்குது அது வந்து இப்போ கூட அது இருக்குது அது வந்து எல்லோரும் அங்கே போய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காங்க தமிழ் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம நாட்டு மக்கள் அது ஒரு முன்னுரிமையாக பண்ணிட்டிருக்காங்க தமிழில் அப்புறம் மக்கள் வந்து இதை எப்படி ஈடுப்படலான்னா நம்ம வந்து தமிழ்மொழியை கற்றுக்கொண்டு நம்ம அது வந்து நம்ம கற்றுக்கணும்